எக்ஸ்க்யூஸ்மி மேம் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு பூ டெக்ரேஷன் செய்ய ஆர்டர் போ சொல் கொடுத்துருந்தீங்க நாங்கள் வா வந்துருக்கோம் ஆரம்பிக்கலாங்களா பூ டெக்ரேஷன் செய்யகிறத நாங்கள் எட்டு பேர் வந்துருக்கோம் மேம் இல்லை மேம் நாங்கள் இன்னும் சாப்பிட்ல மேம் என்னென்ன எங்கே டெக்ரேஷன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடியாவறதுக்கு வசதியாக இருக்கும் மேம் ஆமாம் மேம்

ஆ சரிங்க மேம் வேறு ஏதாவது ஓகே மேம் வேறு ஏதாவது ஸ்டேஜில் வேறு ஏதாவது டெக்ரேஷன் பண்ணுங்களா சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே இப்போ பேமெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் பேசுனாங்க மேம் பேமெண்ட் வந்து எப்படி முடிந்ததுக்கப்பறம் கொடுப்பீங்களா இல்லை எப்படி கொடுப்பீங்க கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் ஓகே மேம் வேறு ஏதாவது பண்ணுங்களா டெக்ரேஷன் ஆ ஓகே மேம் ஓகே மேம் இந்த டெக்ரேஷன் வந்து இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் முடிச்சுக் கொடுத்துருவோம் மேம் பேமெண்ட் கொஞ்சம் பார்த்து கொடுத்துடுங்க ஓகே மேம்